வணக்கம் நான் வங்கியில் கடன் பெற்றதில்லை அது மட்டும் அல்லாமல் இறைவன் என்னை அந்த சூழ்நிலையில் வைத்ததில்லை ஆனால் இருந்தாலும் எனது மனைவிக்காக வாங்கிய ஒரு வாகனத்திற்கு என்னுடைய அலைபேசி எண்ணை கொடுத்திருந்தேன் அந்த அலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்ட காரணத்தால் அந்த டிவிஎஸ் என்ற அந்த வாகன அந்த நிறுவனத்தில் இருந்து எனக்கு ஒரு வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது அதில் நீங்கள் மிகவும் சரியான முறையில் உங்களுடைய தவணை தொகையை செலுத்துவதன் காரணமாக நாங்கள் உங்களுக்கு இந்த லோன் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா அவங்களுடைய வட்டி விகிதம் ரொம்ப அதிகம் அதுமட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது ஒரு சில சமயங்களில் காலத்தாமதங்களோ இந்த மாதிரி ஏற்பட்டால் அவர்களுடைய நடவடிக்கைகள் மிக வேகமாகவும் நம்மக்கிட்டேருந்து அதிகமான பணத்தை வாங்கற மாதிரியும் இருக்கும் அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம போகறதில்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நான் எப்போவும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான அந்த காசை சேர்த்தி வைப்பேன் அதற்கான காசை சேர்த்தி வச்சி அதன் முலியமாக தான் நான் அந்த பொருளை வாங்குவேன் அப்போ தான் நமக்கு அந்த செலவும் அதனால் அதன் முலியமாக செய்யக்கூடிய அந்த சிக்கனம் சேமிப்பு இது எல்லாமே நமக்கும் தெரியவரும் அதனால் நான் எப்போவுமே அதை கடைப்பிடிச்சிட்டுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் வங்கிகள் அப்புறோம் இந்த தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இடத்துலேருந்து நம்ம அந்த பணத்தை வாங்கினோம் அப்படின்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துருவோம் அப்பறம் அவங்க வந்து நம்ம மேலே ஒரு அடக்கு முறையை திணிப்பாங்க இது நமக்கு தேவையில்லாத மனஉளச்சல்களை ஏற்படுத்தும் அதனால் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சிகரமாக இருக்க என்ன வழி அப்படின்னா இந்த சிக்கனம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அதனால் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின் சொல்லி முடிவு பண்ணுன்னா அதற்கான பணத்தை நம்ம சே சேகரிச்சு சேமிச்சு வைக்கணும் அந்த சேமிச்சு வச்ச காசுலருந்து தான் அந்த பொருளை நம்ம வாங்கணும் அது தான் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த நல்ல பழக்கத்தை நம்ம தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கோம் அதனால் இது நான் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியமும் கூட இது அப்படியே நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல பழக்கோம் நான் இந்த பழக்கத்த என்னுடைய அம்மாட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன் அதனால் நான் இதை வந்து நானும் இதை கடைப்பிடிச்சிட்டுருக்கேன் என்னுடைய குழந்தைங்களுக்கும் அதை நான் சொல்லிக்கொடுத்துட்ருக்கேன் அவங்களும் இதை வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது ஏ இப்போ நான் பேசுறதை கேட்கறது முலியமாக எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில் இதை கடைப்பிடிச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழலாம் அந்த வங்கிகளில் அப்படி கடன் பெற்றால் அதை வந்து விரைவாக செலுத்துறதுக்கு என்ன வழியோ அதை முயற்சி பண்ணலாம்